அப்படிங்களா நாங்கள் ஏர்கூலர் வாங்கலாம்ட்டு வந்திருக்குறேங்க அது என்னென்ன கம்பெனி இருக்குதுங்க அது சின்னது பெருசெல்லம் இருக்கா எப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுறிங்களா

அப்படிங்களா சரிங்க அது என்ன கேரண்டி ஏதாவது இருக்குதுங்களா கேரண்டி இருக்குது சரிங்க ஏதாவது இந்த ஆடித் தள்ளுபடி ஏதாவது இருக்குதுங்களா ஆமாங்க

சரிங்க ஆ சரிங்க நாங்கள் இப்போ நேரில் வரேங்க வந்து பார்த்துட்டு என்னங்கிறதை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எடுத்துக்கிறேங்க அப்புறம் நீங்கள் எங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி குடுத்துடுங்க சரிங்க எங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சரிங்க சரிங்க

சரிங்க ஆமாம் கேரண்டி வந்து என்ன ரெண்டு வருஷம் மட்டும் சொல்லுறீங்க கம் கேரண்டி வந்து உங்களுக்கு பா ஜாஸ்த்தி நாள் வருமே

சரிங்க

இப்போ இந்த ரெண்டு வர்ஷத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஏதாவது போய்டுச்சுனா நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்க அவ்வளோ தானுங்க பண்ணி கொடுத்துருவீங்க சரிங்க ஆ புதுசாக அதை எடுத்துவிட்டு மறுபடியும் மாற்றி கொடுத்துருவீங்க சரிங்க கொண்டு வந்து கொடுத்த சரிங்க நாங்கள் வரோங்க நான் இங்கே கோபி பக்கத்தில் இருக்கிறேங்க

ஆமா ஆமாங்க ம் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேங்க சரி அதுதான் உங்களது தான் நல்லாயிருக்குதுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிணேன் சரி அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிணேன் சரிங்க இது வந்து பார்க்குறேங்க பார்த்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு அது பண்ணிக்கலாங்க நேரில் வரேங்க